ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் மேம் ஓகே மேம் ம் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூவா வாங்குறோம் மேம் ஓகே மேம் அதுக்கேற்றமாரி பண்ணிக்கலாம் மேம்

ஓகே மேம் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே வந்துரும் மேம் நீங்கள் வரும்போது உங்களோட பழைய ஆதார் அட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க மேம் ஃபோட்டோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவோம் மேம் நீங்கள் அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணும் அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறமாக நீங்கள் கொடுத்தப்புறம் சைன் வாங்குறப்போ தான் சொல்லுவோம் மேம் ஒரு இடத்தில் போய் நீங்கள் சைன் வாங்கிகிட்டு வந்துவிடணும் அந்த பா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டப்புறம் உங்களுக்கு பண்ணிக்கொடுத்துருவோம் மேம் ஒரு ஏழு நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துரும் மேம் ப்ரிண்ட் அவுட் எல்லாம் நாங்களே எடுத்துக்கொடுத்துருவோம் மேம் உங்களுக்கு சீக்கிரமாக அர்ஜெண்ட்டாக வேணும்ன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்டா அமௌண்ட் ஆகும் மேம் ஐம்பதுரூபா ஆகும் மேம்

ஓகே மேம் ஆதார் கார்ட் தான் மேம் ஆதார் கார்ட் பழைய ஆதார் கார்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க ஸ்மார்ட் கார்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அம்மா அப்பாவோட ஆதார் கார்ட் எடுத்துகிட்டு வாங்க ஃபேம்லியில யார் யார் இருக்காங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க ஓகே மேம் உங்களுக்கு வேறு எதனா வேணுனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் பண்ணி பார்த்துக்குடுத்துட்றோம் பேன் கார்ட் எதனா அப்ளை பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள் மேம் என் மேம் செவன் டேஸ்க்குள்ளே வந்துரும் மேம் ஓகே சரி மேம் சரி மேம் ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் தேங்க் யூ மேம் நன்றி